நம்ம கிராமப்புறத்துலலாம் கலாச்சாரத்தை பாதுகாக்கிற மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் இருந்துருக்குது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது என்னென்னனா ஜல்லிக்கட்டு சிலம்பாட்டம் கத்திச் சண்டை இந்த மாதிரி விளையாட்டுக்களளெலாம் இருந்துருக்குது இப்போ இதில் நமக்கு வந்து தெரிஞ்சது இன்னமும் ஃபேமஸாக நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்றுனா ஜல்லிக்கட்டு எங்கள் ஊர் சைட்டில் எங்கள் ஜல்லிக்கட்டு வந்து ஃபேமஸாக நடக்கும்னா ஆவனியாபுரம் இன்னொன்று வந்து அலங்காநல்லூர் இப்போ ஜல்லிக்கட்டுனா என்ன அப்புடினு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒருத்தவங்கள் காளைய வளர்ப்பாங்க இப்போ நான் இருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் மாடுலாம் நிறையா இருக்குதுனா வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் காளை இருக்குது அந்த காளை மாட்டை நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு எங்கள் வீட்டோடய ஒரு பையனா ஒரு மகனாக தான் வளர்ப்போம் கொஞ்சம் அடக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கர்வமா முட்டுற மாதிரி அந்த மாதிரி வளர்ப்போம் வளர்த்து நாங்கள் அந்த விளையாட்டப்ப எங்கள் மாட்டை வந்து எங்கள் காளையை அதாவது எங்கள் காளையை வந்து நாங்கள் விடுவோம் அது வந்து திமில் இருக்கும் இல்லையா காளை மாட்டுக்கு இங்கு முதுகில் வந்து திமில் இருக்கும் அந்த திமில பிடிச்சி இத்தனை செகேண்ட்னு கொடுத்துருப்பாங்க அந்த செகேண்ட் வரையும் அந்த மாட்டை அந்த திமிலை பிடிச்சி யாரு அடக்குகிறாங்களோ அவங்க வந்து வின்னு இப்போ அந்த இத்தனை செகேண்ட் வரையும் அந்த மாடை வந்து பிடிக்கவே முடியல அடக்கவே முடியல அபப டினா அந்த மாடு வச்சுருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து வின்னு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் யாரு வந்து காளையை அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு அப்படிங்கிற முறையும் இருந்துச்சு இப்போது வந்து அந்த முறைலாம் இல்லை அதை வந்து ஒரு வீர விளையாட்டுனு கூட வந்து சொல்லுவாங்கள் அடுத்தது வந்து சிலம்பாட்டம் இப்போ அழிஞ்சு அழிஞ்சுக்கிட்டு போகிறக் கூடிய ஒரு இதில் சிலம்பாட்டமும் இருந்துட்டு தான் இருக்குது இப்போ சிலம்பாட்டம்லாம் யாரு விளையாடுறா இப்போ எங்கள் தாத்தாக்கு சிலம்பம் தெரியும்னா எங்கள் அப்பா கத்துப்பாங்க எங்கள் அப்பாக்கு அடுத்து நான் எனக்கு அடுத்து என் குழந்தைங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி ஒரு சந்ததினர் மட்டும் தான் வந்து இப்போ வந்து சிலம்பத்தை வந்து கற்றுக்கிறாங்க ஒரு நிலைநாட்டி வச்சுருக்காங்க வேற யாரும் சிலம்பம் வந்து கத்துக்கிறது கிடையாது சிலம்பங்கிறது நமக்காக நமக்கு வந்து நம்மளே பாதுகாத்து கூடிய பாதுகாக்க கூடிய வந்து ஒரு விளையாட்டு சிலம்பங்கிறது இப்போ அந்த சிலம்பத்தை விட்டுட்டு நம்ம கராத்தே கும்ஃபூ அப்படினு மற்ற நாடு விளையாட்டுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் தரோம் ஸோ நம்ம நாட்டு நாட்டில் உள்ள பாரம்பரிய விளையாட்ட வந்து நம்ம பாதுகாக்குற மாதிரி இருக்குஹு